பேனாவில் எழுதுகிறதா ரொம்ப பிடிக்குங்க அவங்க வந்து நம்ம மறக்காமல் இருக்கு எப்போ பார்த்தாலும் எடுத்து பார்த்துக்கலாம் நல்லா எழுதி பழகலாம் எழுத்து நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு குழந்தைகள்லாம் வந்தால் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குலாம் வரவு செலவு கணக்கு வீட்டு கணக்கு நம்ம நெசவு நெய்கிற கணக்கெல்லாம் எழுதி வைப்போம் அதை வந்து நம்ம நாளைக்கு வந்து மறந்திருச்சாங்கூட எடுத்து பார்த்து நம்ம கண்டுபுடிச்சிக்கலாம் இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிறோம் அப்டீன்னு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்து நம்ம எழுதி பழகலாம் டிராயிங்கெல்லாம் வரைஞ்சி கொடுப்பேன் அவங்க அதே பார்த்து வரைவாங்க ரூல்ட் நோட்லெல்லாம் எழுதி கொடுத்தா அவங்க அதை பார்த்து எழுதிக்குவாங்க அது எங்களுக்கு நல்லாருக்குது பார்க்குறக்கு